பைக் வந்து ஓட்டும்போது முதலில் வந்து வண்டி ப்ரேக் கரெக்டாக இருக்கானு பார்க்குவேன் பெட்ரோல் இருக்கானு பார்ப்பேன் ப்ரேக் கரெக்டாக இருக்கானு பார்ப்பேன் அப்புறம் ஏர் கரெக்டாக இருக்கானு பார்ப்பேன் அதை பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு ஹெல்மெட்டு போட்டு போட்டு நேரே போயிட்டு பாதுகாப்பாக போயிட்டு கடைக்குப் போயிட்டு கடைக்குப் போயிட்டு கரெக்டாக ஆர்சி ஐடின்ட்டி கார்டு எல்லாமே அதை பாதுகாப்பாக வச்சிருந்து எல்லாம் வந்து வந்து சேருவோம்